புத்தகம் வந்து நாங்கள் நிறைய புத்தகம் வாங்கணுன்னா புக் ஸ்டோர் இருக்குது அதாவது மல்லிகை ஸ்டோர்னு ஒரு புத்தகக்கடையும் நேஷ்னல் கடை புத்தக ஸ்டோர்னு ஒரு கடை ரெண்டு கடை இருக்குது அதில் வந்து இந்த ஒரு கடையில் வந்து நிறைய இந்த பழைய புக்குங்க அது நியூஸ்பேப்பரு சிறுவர் மலர் ஆனந்த விகடன் கல்கி இதுமாதிரி நிறைய வ வ எவ்வளோவு காலத்து புக்கு வேணாலும் அந்த கடையில் இருக்கும் அதில் வந்து நாங்கள் சரி ஒரு சில குறிப்பிட்ட புக்கெலாம் வாங்கிட்டு போய்ட்டு தினந்தோறும் படிப்போம் அதேமாதிரி இன்னோரு ஸ்டோர்லையும் ரெண்டு புக் ஸ்டோர் இருக்கிறதால அதிலையும் பார்த்தா புதிய நிறைய நாவல்கள் கதைகள் அதை மாதிரி நிறைய பு அங்கேயும் பாத்தா அந்த புத்தகம் படித்தாலும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம் இதுவும் பற்றலை இன்னும் படிக்க ஆர்வம் இருக்கிறதால எங்கள் ஊர் உள்ளே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போனமுன்னால் அங்கே வந்து ஒரு புத்தக ஸ்டோர் அதேமாரி முல்லை ஸ்டோர்ஸ் இருக்குது அங்கே போய் போன போனமுன்னால் அந்த டிஎன்பிசி இந்த எக்ஸாம் எழுதறது நிறைய இந்த பரீட்சைக்கு படிக்கத் தேவையான புத்தகமெலாம் வாங்கி வாங்கி படித்துக்கலாம் அந்த கடையிலையும் நிறைய புக்குங்க இருக்கும் இந்தமாதிரி நிறைய நாங்கள் வந்து பழைய புத்தகமெலாம் நிறைய படித்து நிறைய விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கினோம்